எனக்கு பிடித்த உணவு மீன் குழம்பு அதை செய்யும் போது ஏதோ தப்பு பார்த்துட்டு உப்பு அதிகமாக போட்டுட்டேன் இப்போது உப்பு நான் அதிகமாக போட்ட காரணத்துனால் இப்போ எனக்கு வந்து அந்த குழம்பு வந்து எனக்கு வீணாக்க விருப்பம் கிடயாது அடுத்து என்ன செய்யணும்னு தான் யோசிப்பேன் இப்போ நான் என்ன செய்யணும்னு யோசிக்கும்போது நான் வந்து அதை உப்பு சரி பண்ணுறதுக்காக என்னோடய பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தெட் ப்ரகாரம் தான் நான் செய்வேன் அதில் வந்து கத்திரிக்காய் இல்லை உருளைகிழங்கு இதை அரிஞ்சி போட்டால் அந்த உப்பை எடுத்துரும்னு சொல்லிருக்காங்கள் அந்த மெத்தெட் ப்ரகாரம் நான் அதை போட்டு அந்த கொழம்ப வீணாக்காமல் அதை நான் அடுத்த வேலைக்கு சாப்பிட தான் யூஸ் பண்ணுவன ஒழிய நான் வந்து வீணாக்க மாட்டேன்